ஹலோ ஆ இந்த கறிக்கடையிங்களா ஆ என்ன கறி இருக்குதுங்க அதுசரி மட்டன் என்ன ரேட்டுங்க அதாவது ஒரு கிலோங்களா நானூறுபா தான் ஆ சரி சரிங்க அதாவது நீங்கள் டெலிவரி வீட்டிலயே பண்ணுவிங்களா இல்லை நாங்களாக அங்கே வந்து வாங்கிக்கிட்டங்களா அது சரி அது சரி எக்ஸ்ட்ரா ஆகும் ஆ சரி சரி சரி சரிங்க எப்போ வரட்டுங்க ஆ சரிங்க அப்போ நான் வந்துட்டுங்களா ஓ ஓகே ஓகே ஓகே ஆ சொல்லுங்கள் நாங்களே நேராக வந்து வாங்கிகிறங்க வந்தே வாங்கிகிறங்க ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே